இண்டல் ட்ராவல்ஸுங்ளா நாங்கள் சென்னைலருந்து இங்கே கிருஷ்ணகிரி வந்திருக்கோம் எம்ஜிஎம் லாட்ஜ்ஜில் இருக்கோம் இங்கிருந்து நாங்கள் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் போகணும் பக்கத்தில் கேஆர்பி டேம்மு போகணும் ஒரு இருபது பேர் வந்திருக்கோம் அதுதான் உங்கள்கிட்ட ட்ராவல்ஸ் புக் பண்ணலாம் எவ்வளோ சார்ஜ் அப்படின் கேட்கலாம் பண்ணிணேன்ங்க இல்லை பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் காமிங்க எங்களுக்கு கிருஷ்ணாவில் எதுவும் தெரியாது அதிகமாக சரிங்க ஓகே சரிங்க மேம் சரிங்க மேம் டேஸ் தான் மேம் காலையில் போயிட்டால் அங்கே நீங்கள் ஒக்கேனக் ஃபால்ஸ் சொன்னீங்க இல்லையா அது எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே சரி அப்போ ரெண்டு நாள் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளில் நீங்கள் என்னென்ன இங்கே பக்கத்தில் இருக்கோ அது எல்லாம் நீங்கள் சுற்றி காமிக்கிறத்துக்கு ஆ ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே மேம் எங்களுக்கு நாளைக்கு வேணும் ஒரு இருபது மெம்பர்ஸ் இருக்கோம் ஆ பெரிய ட்ராவல்ஸ் மாதிரி வேணும் பெரிய வேன் தான் வேணும் சரி ஓகேங்க நல்ல ட்ரைவராக போட்டு அனுப்புங்க ஓகே மேம் ஓகே தேங்க் யூ